நான் அதிகமாக வெளியிட்டது கிடையாது சமூக ஊடகங்கள்ல ஏன்னா சமூக ஊடகங்கள் வந்து இப்போ வரைக்கும் சேஃப் கிடையாது நான் வந்து என் டிபி என்னோடய ஃபோட்டோ வச்சிருக்கேனா என்னோடய வாட்ஸப்ல வச்சிருக்கேன் சில பேருக்கு என் நம்பர் தெரியாது அதனால் என் ஃபோட்டோ வச்சிருந்தேனா தெரியும் அந்த ஒரு காரணம் அதுக்கப்புறம் வந்துட்டு சில டைம் நம்ம செலப்ரேஷன் அதாவது ஃபங்க்ஷன்ல இருக்கிறப்ப ஃபோட்டோ எடுப்போம்மா அந்த ஃபோட்டோவை நான் விருப்பப்பட்டு வச்சிருக்கேன்